சொல்லுங்கள்ம்மா நீங்கள் யார் ஆமாம்மா ராஜி டிராவல் ஏஜென்சி தான் நீங்கள் ம் சொல்லுங்கள்ம்மா உங்களுக்கு என்ன வேணும் ஆ என்னக்குமா ஆ எத்தனை பேர் வரிங்க

முப்பது பேர் இங்கேந் தரங்காம்பாடிலந்து பைரவர் டெம்பிள் கோயிலுக்கு வந்துவிட்டு ஒரு ஆ தௌசண்ட் ருப்பீ ஆகும்மா எப்படி நீங்கள் போய்விட்டு உடனே வந்துருவிங்ளா இல்லை கொஞ்சம் டிலே ஆகும் அப்படியா அப்போ அதுக்கு தனியாக வெயிட்டிங் சார்ஜ் இருக்குமா அது ஒரு எக்ஸ்ட்டா ஒர் தௌசண்ட் ஆகும்மா உங்களுக்கு எப்போ எங்கே வரணும் ஆ சரிமா ஓகேமா தேங்க் யூ